நான் இப்போ ஒரு மொபைல் வாங்கினேன் போக்கோ நயன் ப்ரோ நல்லாயிருக்கு ஃபோன் வந்து சார்ஜ்லாம் நல்லா ஏறுது கேமரா குவாலிட்டி கூட நல்லாயிருக்கு ஃப்ரென்ட் கேமராவும் நல்லாயிருக்கு ஸ்டோரேஜ் கூட நல்லாயிருக்கு நிறையவே இருக்குது ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸ்டோரேஜு சார்ஜும் ரொம்ப நேரம் நிற்குது சார்ஜும் சீக்கரமாகவும் ஏறிடுது டக்குனு இறங்கவும் இறங்கறதும் இல்லை அப்புறோம் நல்லாயிருக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு அப்புறோம் ஸ்டோரேஜு ஸ்பீக்கி ஸ்பீக்கர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது ஃபோனோட ஒர்க்கிங் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறோம் மிச்சபடி பார்த்தா ரொம்ப நல்ல குவாலிட்டி தான் வாங்கலாம் அப்புறோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடம் நான் புக் பண்ணி வாங்கிக்கொடுத்தேன் அவங்களும் வந்து நல்லா ரிவ்யூவ் தான் கொடுத்தாங்க நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கள் இன்னும் வந்துட்டு நிறையா கம்பெனி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கூட நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களும் வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆடர் பண்ணியிருக்காங்க அமேசான் ஃபிளிப்கார்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு அதெல்லாம் வாங்கினாலுமே நல்லாயிருக்கு